பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது